இப்போ த துணி தைக்கிறோன்னா ஒரு ஒரு துணிக்கும் ஒரு ஒரு மாதிரி மாடலாக இருக்கும் ஒன்னொன்று காட்டன் துணின்னால் நல்லா ரஃப்ஃபாக அழகாக மிஷினில் படிய உக்காரும் ஒரு பூனம் சேலைன்னாக்கா அது ஓரம் அடிக்க கூட வராது அதில் ப்ளவுஸ் தைக்க சொல்வாங்க அது வழவழன்னு போகும் ஒரு ஒரு பக்கம் இழுத்துன்னு போகும் அப்புறம் இந்த ஒரு நைஸ்ஸு துணியாக இருந்தாக்கா ஒரு மாதிரி லப்பர் துணியாக இருந்தால் மிஷின்லேயே உக்காராது அது அதெலாம் வைச்சி காட்டன் துணி வைச்சா நல்லா அழகாக வரும்